ஆ தம்பி வணக்கம் நல்லாயிருக்கிங்களா அதாவது தம்பி இந்த காய்கறிகள் வந்து எல்லாமே வந்து வெளியில் இருந்து வேறு வேறு ஊர்கள்லருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறது ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தீங்கனா தம்பி இப்போ இந்த ஆர்கானிக்குனு சொல்கிறது இயற்கை விவசாயத்தில் எங்கத் தோட்டத்தில் நாங்களே வந்து பயிர் செய்து விளவிச்சி கொண்டு வந்துருக்குறது தம்பி இதில் விலை வித்தியாசம் ஏன் வருதுன்னாப்பா இந்தக் காய்கறிகளுக்கு வந்து அவங்க ரசாயன உரங்கள் அடித்து வளர்த்ததுனால நல்ல காய் பெருசாக இருக்கும் நல்லா பசுமையாக இருக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் முழுக்க முழுக்க விஷம் கலந்துஇருக்கும் ஆனால் இந்த ஆர்கானிக் காய்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் நாங்கள் விளைவிக்கிற காய்கள்லே இயற்கையான முறையில் தான் நாங்கள் அதை வளர்க்குறோம் அது விதையின் நேர்த்தி முதக்கொண்டு எல்லாமே அந்த பாரம்பரிய விதைகளை கொண்டு வந்து அதை சிறு சிறு நாற்றுகளா வளர்த்து அதுக்கப்புறம் செடியாக்கி அந்த செடிகளுக்கு உரங்கள்லாம் நாங்கள் கொடுக்கறதில்லப்பா அதாவது இயற்கை உரங்கள்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம் தழைச்சத்துக்கள் அப்புறம் இலை மட்டுக்கள் இதை வைத்து தான் வந்து உரங்களா போட்டு வளர்க்குறோம் மேற்கொண்டு இதுக்கு வளர்ச்சி ஊக்கினு நம்ம எந்த ஒரு ரசாயனமும் தெளிக்கறதில்லை அதுக்கு நம்ம இந்த வ கால்நடைகளுடைய கழிவுப் பொருட்களையே வந்து வளர்ச்சி ஊக்கினு நாங்களே மாற்றி அதை விளைவிச்சி கொடுக்கறதுனால இதை சாப்பிடும் போதும் நீங்கள் ரெண்டு கத்திரிக்காயும் வாங்குங்க ரெண்டையுமே சமையுங்க ரெண்டையுமே சாப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கே அதில் வித்தியாசம் தெரியும் அதுதாப்பா ஆர்கானிக்கு காயின்றதுக்கும் மற்ற காய்கறிக்கும் உள்ள வித்தியாசம் இதில் நமக்கு வேலை அதிகம் தம்பி அது அதுனாலே வந்து இது வளர்ச்சியும் வந்து இப்போலாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கிது இதை பக்குவப்படுத்தி கொண்டுவர உடம்புக்கு எந்த தீங்கும் இல்லாமல் சத்துக்களை கொடுக்கறதுனாலே இதுக்குண்டான விலை கொ கொஞ்சம் வித்தியாசப்படுதுப்பா அது தான்ப்பா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க வாங்கிட்டு போய் நீங்களே நாளைக்கு வந்து இதனுடைய எப்படி இருக்குன்றதை நீங்களே ஓ சொல்லலாம் தம்பி பா பார்த்துக்கிடுங்க ப்பா சரிப்பா நன்றிப்பா